மாணவர்களோட தனிப்பட்ட தேவைகளுக்கு குறிக்கோள்களுக்கு போதிய கவனம் செலுத்தப்படாத பிரச்சினைன்னு சொல்ல முடியாது தனிப்பட்ட தேவைகளுக்கு வந்து ஒரு தீர்வாகத்தான் நிறையா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எல்லாம் நிறையா க்ருப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது அவங்கவங்களுக்கு தேவைப்படுகிற மாதிரி நம்ம அது செலெக்ட் பண்ணிக்க முடியும் அதுவும் வந்து இன்னிக்கு ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறதுக்கு எந்த சமயத்திலையும் எந்த தொழில் பண்ணுறதுனாலும் அந்த மாணவர்களுக்கு ஏற்புடையைதாத்தான் இருக்குது